சாப்பாடு வந்து வீணாக்காமல் வீணாகாமல் இருப் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அதுக்கு என்ன செய்யணுனா சாப்பாடு செய்கிறோம் சாப்பாடு செய்யும் போது குழம்பு ரசம் ரசம் பிரச்சனை இல்லை இந்த சாம்பார் எல்லாம் வைக்கும் போது எதோ ஒரு ஆட்டி ஆட்டி வச்சி மிளகு சாம்பார் மாதிரிலாம் வைக்கும் போது உப்பு இ காரம் எதாச்சி எக்ஸ்ச்சா போயிருச்சுனா கொஞ்சம் தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்றி அது நான் கரெக்ட் பண்ணிடுவேன் ஆனால் வேஸ்ட் பண்ண விட மாட்டோம் அதே மாதிரி சாம்பார் மிச்சமானாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் வைச்சது மிச்சம் ஆகிருச்சுனா அதை அது எப்படி சரி பண்ணவோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நைட்டு இட்லியோ தோசை செஞ்சு அதுக்கு நாங்க தொட்டு சாப்புடுற மாதிரி கரெக்ட் பண்ணிக்குவோம் ஆனால் வேஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டோம் அதே மாதிரி எதாக இருந்தாலும் வீணாக்கா வீண் எல்லாம் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி அதை மாதிரி செஞ்சால் சரியா நல்லாருக்கும் அதான் அதனால நாங்கள் எதாக இருந்தாலும் வேஸ்ட் எல்லாம் பண்ணமாட்டேன் இந்த சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி எல்லாம் நான் செய்கிறது மிச்சம் ஆகிருச்சுனா இட்லியா இருந்தால் பிடிச்சி விட்டு உப்புமா செஞ்சிக்குவோம் அப்பறம் அதே மாதிரி சப்பாத்தி எல்லாம் மிச்சம் ஆகிருச்சுனா அது நான் பிடிச்சி விட்டு சில்லி சப்பாத்தி மாதிரி செஞ்சிக்குவோம் அப்படி இல்லைன்னா அதை நல்லா பா பிச்சி போட்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு முட்டை எல்லாம் உடச்சி ஊற்றி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அப்படி சாப்பிட்டுக்குவோம் வேஸ்ட் சொல்லி எதுவும் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி வே வீணாக்காமல் எதாக இருந்தாலும் சாப்புடுற மாதிரி நல்லா நீட்டாக செஞ்சிட்டோம்னே எதுக்கு வேஸ்ட்டாக போகுது அதெலாம் வேஸ்ட்டாகாமல் சாப்பிட்டுக்குவோம் தோசை இருந்தாலும் மாவு புளிச்சிருச்சுனாலும் நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதுக்கூட வ அரிசி அரை ஒரு கிளாஸ் ஊற வச்சி வெந்தயம் எல்லாம் போட்டு ஆட்டி அது ஒரு நாளைக்கு டிபன் மாதிரி செஞ்சிக்குவோம் அப்படி இல்லையினா து வெங்காயம் எல்லாம் நிறையா போட்டு தாளிச்சி போட்டு தோசையாட்டம் ஊற்றி சாப்பிட்டுக்குவோம் தோசையை தாளிச்சி போட்டு சுடும் போது சட்னி சாம்பார் அதுக்கலாம் எதுவும் தேவை இல்லை அதுக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் சும்மா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சா நல்லாயிருக்கும் கடல்லப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சி எதுவும் நாங்க வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் வேஸ்ட்டு ஃபண்ணாமல் இருக்கிறத நாங்க கரெக்ட் பண்ணிக்குவோம் அந்தளவுக்கு சீக்கிரமாக வேஸ்ட்டு பண்றதுக்கு கொண்டு போகமாட்டோம் எதாக இருந்தாலும் ஒரப்பா போயிடுச்சுனா அதுக்கு என்ன பண்ணிணா நல்லாருக்குமோ அந்த மாதிரி ரெசிபி பண்ணி சாப்பிட்டுக்குவோம் வீண் எல்லாம் செய்ய மாட்டோம் நீங்களும் அதே மாதிரி வீணாக்கிறாதீங்க வீணாக்காமல் செஞ்சி சாப்பிடுங்க